இங்கே எங்கே போகணுன்னா எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் ஒன்று போகணும் கார்லேயே அதுவும் எப்படிட்னா லோக்கல்லலாம் கிடையாது ஸோ ஃபாரினில் போகணும் அதாவது ஃபிரான்ஸ் ஃபிரான்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற எவரெஸ்ட் சிகரம் இருக்குதுல்ல அதை பார்க்கணும் அது எவ்வளோ ஹயிட் உலகத்துலேயே மிக பெரிய சிகரம் ஸோ அதை போய் நான் நேரில் பார்க்கணும் லைவ்வாக பார்த்துட்டு அதுமட்டும் இல்லாமல் ஃபிரான்ஸில் என்ஜாய்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குனு சொல்லுவாங்க இந்த கிளப்பு பார்ட்டி எல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் நான் போய் என்ஜாய் பண்ணணும் ஒருநாள் அப்படினுங்கிற ஒரு ஆசை இருக்குது அடுத்தப்படியாக எங்கனா இதுக்கு போகணும் சீன பெருஞ்சுவர் சீனாவுக்கு போய்ட்டு அங்கே உள்ளே அந்த சீனாவில் எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படினுங்கிறத பார்க்கணும் அந்த சீனாவில் உள்ளது மாரி அந்த அங்குள்ளே டெம்பிள் எல்லாம் செம சூப்பராக இருக்கும் அவங்களோட ஸ்டெச்சரு அந்த டெம்பிள் கட்டின விதம் எல்லாம் அவ்வளோ செம சூப்பராக எக்சைட்டடாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தியும் நான் பார்த்து கொஞ்சம் ஆர்வமாக தெரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சீனா மதில் சுவர் பெருஞ்சுவர் அது எவ்வளோ ஹயிட் இருக்குது என்ன ஏது என்னானுங்கிறத பார்க்கணும் அது மேலே ஏறி நடக்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்காத ஒரு ஆசை ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது அடுத்தப்படியாக இமயமலைக்கு போகணும் நம்ம ரஜினிகாந்த் தான் அடிக்கடி இமயமலைக்கு போறாரு அப்படி அங்கே என்ன இருக்குது இமயமலையில் அப்படினுங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நடந்து போகணும் அப்படி இல்லைன்னா பைகில் ட்ராவல் பண்ணணும் எனக்கு பைக் ட்ராவல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி அதனால் ஒன்று பைக்லல்ல இங்கேருந்து இமயமலை போயிட்டு அந்த இமயமலையில் அப்படி என்ன இருக்குது மேலே அப்படினுங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நடந்து போகணும் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லைன்னு போய் அந்த இமயமலையில் என்ன இருக்குனுங்கிறத பார்த்துட்டு வரணும் அடுத்தப்படியாக என்னோடய இன்றைய வரைக்கும் லைவில் இருக்கிற ஒரு ஆசை என்னென்னா லடாக் போகணும் நடந்தே போகணும் பைக்லாம் தேவையில்ல லடாக் வந்து நடந்தே போகணும் அப்படி அந்த லடாகில் என்ன இருக்குது அங்கே மலைகள் அங்கே உள்ள ஏரியா அந்த கிளைமேட் எப்படி இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் நான் பார்த்து எக்சைட் ஆகணும் அதுமட்டும் இல்லாமல் இமயமலையில் போயிட்டு அங்கே உள்ள அந்த பனி ஐஸ்கட்டி அந்த ஏரியா அந்த கிளைமேட்டு அந்த வியூவு ஃபுல்லாகவும் நான் என்ஜாய் பண்ணணும் அங்கே ஃபுட்டு என்ன எடுத்துப்பாங்க எல்லாம் அங்கே என்ன எப்படியா மாதிரி சுற்றுசூழல்லாம் இருக்கும் என்விரான்மெண்ட்டெல்லாம் ஸோ இது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்காகவும் அந்த இடத்துக்கு போகணும்